வெல்கம் மேம் வெல்கம் மை ஜுவல்லரி சாப் எஸ் டெல் மி மேம் சொல்லுங்க மேம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன பார்க்கணும் நீங்கள் நீங்கள் என்ன கலெக்ஷன் வணக்கம் வணக்கம் மேம் ஆமாம்மா மேம் சிங்கார் ஜுவல்லர் தான் ம் ஓ அப்படிங்களா கங்ராஜிலேஷன் மேடம் ம் ம் ம் ம்

ஓகே மேம்

ஓகே மேம் எங்கள் ஆமாம் மேம் எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின நகையிலருந்து இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் வரைக்கும் எல்லாமே எல்லா விதமான கலெக்ஷனும் எங்கள் கிட்டே இருக்குது எங்கள் கிட்டே ஒன்ஸ் நகை எடுக்கணும்ன்னு வந்துட்டாங்கன்னால் அவங்க என்ன டிசைனில் எடுக்க வந்தாங்களோ அதையே மறந்து எங்கள் கிட்டே நகையை பார்த்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு எங்கள் கிட்டே அட்ராக்க்ஷன் மாடல்ஸ் நிறைய நகைங்களெலாம் இருக்குது ஆ இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே சினிமா ஆக்ட்டி ஆக்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே தான் வாங்குவாங்க அவங்க வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனாக இருந்தாலோ இல்லை இண்டிஜுவலாக இருந்தாலுமே எங்கள் கிட்டே தான் வாங்குவாங்க ஏன்னால் எங்கள் கிட்டே கலெக்ஷனும் சரி அந்த கலெக்ஷனும் சரி எங்களோடய பொருள் தரமும் சரி அந்த கஸ்டமருக்கு நாங்கள் நேர்மையாக இருக்கிறதும் சரி எங்கள் கிட்டே வந்து தரமாக இருக்குதுங்க நீங்கள் எங்களை நம்பி வாங்கலாம் வாங்க உக்காருங்க உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷனும் காட்டுறேன் நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி ரேட்டில் எப்படி பண்ணிக்கொடுக்கணுமோ நான் எல்லாமே பண்ணி தரேன் வாங்க மேடம் ம் வாங்க உள்ளே உக்காருங்க பாருங்க நகையை பாருங்க ம்

ஆ இதில் பாருங்க இதில் பாருங்க நீங்கள் லைக் பண்ணுறது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இதில் ஆமாம் நீங்கள் லைக் பண்ணுற எல்லாமே இருக்கும் பார்த்து சொல்லுங்க

இந்தா இருக்குது பாருங்க மேம் மேடம் இந்தா இருக்குது பாருங்க ஆ ஓகே மேம் ம் ஓகே இந்தா இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக அது நீங்கள் சொன்ன கலருக்கு மேட்சாக இருக்கற நகைகள் தான் மேடம் பாருங்க இது உங்களுக்கு விலையும் ஆக்குபைடாக இருக்கும் இந்தாங்க மேடம் பாருங்க மேடம் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்தாங்க மேடம் ஓ கண்டிப்பாக மேம் ம் தோ இருக்குது பாருங்க கண்ணாடி அப்படியே அவ்வளோ தான் அப்படி நின்றுங்க அப்படியே பாருங்க ஆப்போசிட்டில் பாருங்க அதுதான் மிர்ரரு நல்லா இருக்குதுங்களா சூப்பராக இருக்குதுங்க ம் ம் ஓக் வேறு கலெக்ஷன் நீங்கள் இதே சேம் இதே மாதிரி மாடல் லைக் பண்ணுறீங்களா இல்லை வேறு மாடலில்

கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ம் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து அந்த அதை அந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாம் பாருங்க இந்த இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்க அப்டே ஆமாம் இந்தாங்க இந்தாங்க மேடம் ஆ இந்தாங்க மேடம் இந்தாங்க மேடம் உடனே எடுத்தாச்சு மேம் ம் கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு மனம் கோணாமல் பண்ணுங்க

ஆமாம் ஆமாம் மா மா மேம் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணீங்கள்லே அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் வரும் மேம் இல்லை மேம் இது ஃபிக்ஸடு ரேட்டு தான் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இவங்களு இல்லை அது அது அதுக்குத்தான் அதுக்குத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எனக்கு வந்து ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு ஒரு தங்க நகை எடுக்க வரவங்களை எவ்வளோ ரேட்டு கொடுக்கணும் ஒரு பணக்காரங்க வரவர்களுக்கு என்ன ரேட் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு தான் இவங்களுக்கு கூட்டணும் இவங்களுக்கு குறைக்கணும் அந்த ஐடியாயெலாம் நமக்கு கிடையாது எனக்கு வர எல்லா கஸ்டமரும் ஒரே கஸ்டமர் தான் மேம் இதுக்காக மேம் இது கவரிங்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இது நீங்கள் கவரிங் தான் இல்லை இல்லை இருங்க அதுதாங்க இது கவரிங் தாங்க இல்லைன்னு சொல்லலை நீங்கள் இப்போ போட்டு பங்க்ஷனில் போட்டு நிக்கும் போது பாருங்க உங்கள் சொந்தக்காரங்களிலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸிலேருந்து எல்லோருமே கேட்பாங்க கோல்டுன்னு தான் கேட்பாங்க எங்கள் பொருள் தரம் அந்தமாதிரி நின்று பேசுங்க நீங்கள் பணத்தை ஐநூறு ரூபா ரெண் இரநூறு ரூபாவ பார்க்காதீங்க உங்களுக்கு இருங்க வரேன் நீங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே பண்ணுறீங்க ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் மேரேஜ் பொண்ணுங்றது ரிச் லுக்காக தெரியணும் இல்லையா அப்போ இந்தமாதிரி அட்ராக்க்ஷனான நகைகளை போடும் போது ஒரு நூறு இரநூறு செலவாகுமுங்க செலவை பார்க்காதீங்க அந்த இடத்துல இருக்கிற உங்கள் கெத்தை பாருங்க ம் ம்

ஆப்ஷன் இருந்தால் நான் பண்ணிக்கொடுத்துருவேங்க நீங்கள் பேசவே தேவை இல்லை நான் பண்ணிக்கொடுத்துருவேன் எனக்கு வாடிக்கை நீங்கள் அடுத்தடுத்து வந்து வாங்கணுமுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை இப்போ நான் இவ்வளோ தூரம் தரேன் ஒரு இரநூறு ரூபா குறைக்கிறதுக்கு இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் இந்தமாதிரி நினைக்காதீங்க ஒன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்க அடுத்து எப்போது உங்களுக்கு வேணுமுன்னாலும் இங்கேதான் வருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேண்ணால் வேணுமுன்னாலும் இங்கே இந்த கடையைதான் சொல்வீங்க ம் ஓகே மேம் ஓகே ஓ அது இல்லை இல்லை நான் இங்கே கவுண்டரில் கொடுத்துருவேன் நீங்கள் அங்கே போய் பே பண்ணிவிட்டு பில்லை வாங்கிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகே மேம் தேங்க் யூமா ஆமாம் ஆமாம் ஆமாம் தேங்க் யூ மேம் ஹேவ் அ நைஸ் டே ம்